இப்போ புதுசாக நம்ம ஒரு ஓவியம் கற்றுக்கிறோம் அப்படினா நாம் என்ன தப்பு செய்வோம் அப்படினா ஓவியம் வரையும் போது தப்பாக வரைஞ்சிருவோம் அதை பென்சிலில் போட்டு எரேஸ் பண்ணி எரேஸ் பண்ணி அந்த இடத்துல எல்லாம் டார்க் ஆகிடும் இல்லை ஒரு கலர்ஸ் வச்சு பண்ணுறோம் அப்படினா அந்த கலரை வந்து தப்பு தப்பான கலர்ஸை குடுத்துறது இந்த மாதிரி தவறுகள்லாம் நம்ம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறங்கள் வந்து கரெக்டான நிறங்களை பார்த்து கொடுக்குணும் இந்த நிறங்கள் வந்து நம்ம எங்கே பார்க்கலான்னா அதில் நம்ம கேலண்டர்லேயோ இல்லை வீட்டில் தின தினசரி நம்ம யூஸ் பண்ற உபயோகிக்கிற ஒரு பகுதிலேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன சின்ன பிக்சர்ஸ் இருக்கும் சின்ன சின்ன ஓவியங்கள் இருக்கும் அதை பார்த்து பார்த்து அதோட கலர் நிறங்களையும் நம்ம வரைஞ்சிட்டு வந்தோம் அப்படினா நம்மளுக்கு அந்த நிறங்கள் தவறுகள் வராம நம்ம தவிர்க்க முடியும் அதுவும் இல்லாமல் அந்த பிக்சர் வந்து அந்த ஓவியம் வந்து ரொம்ப அழகாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் அவங்க வந்து பே அவங்களோட தவறுகளை தவிர்க்கலாம் ஒரு ஓவியராக மாற அவங்களுக்கு ஒரு ரெண்டு வருடமாவது தேவைப்படும்